ஹலோ சார் உள்ளே வரலாமா குட்மார்னிங் சார் சார் எங்களுக்கு ஹாஸ்ட்டல் ஃபுட்டு ந நல்லாவே இல்லை சார் சார் ஒழுங்காக நல்லாவே இல்லை சார் மொத்ததில்ல எங்களுக்கு சாப்பிட பிடிக்கில சார் ஒழுங்காகவே

ஃபு ஃபுட்டு ஹெல்த்தியாகவே இல்லை சார் ஒழுங்காகவே சமைக்கிறதில்லை கொஞ்சம் டீசெண்டாக கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் க்ளீனாகவே வச்சிக்கிறதில்ல சார் நல்லாவே இல்லை சார் எனக்கு வெளியில சாப்பாடு நல்லா இருக்கு சார் வேறு வேறு காலேஜை கம்பேர் பண்ணால் நல்லா இருக்கு சார் சாப்பாடு ஆனால் இந்த காலே இதில் கேன் இதில் நல்லாவே இல்லை சார் இந்த ஹாஸ்ட்டலில் சாப்பாடே எங்களுக்கு சார் நீங்கள் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க சார் ம் இல்லை சார் சாப்பாடு தான் சார் எங்களுக்கு ஆனால் அது மட்டும் தான் சார் ப்ராபளம்மே சாப்பாடு இருந்தால் தான் சார் படிக்கெல்லாம் முடியும் சார்

ம் அதான் சார் நீங்கள் ம்

சார் கொஞ்சம் டக்குன்னு பாருங்கள் சார் பட்னியாக இருக்கங்க சாரு பாருங்க சார் சார் எல்லாரும் வெ நீங்கள் இப்போவே வாங்க சார் போகலாம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் வாங்க ம் ம் ஆ சார் சார் நீங்கள் இருக்கும்போது நல்லா தான் சார் அன்றைக்கு நீங்கள் வரிங்க தெரியும் அதனால நல்லா சமைச்சி வெக் சமைச்சி வைக்கிறாங்க சார் ஆ அதனால் நீங்கள் வந்து பாருங்கள் சார் டெய்லி சாப்புடுறவங்க நாங்கள் சார் நல்லாவே இல்லை சார் ம் கொஞ்சம் கூட எனர்ஜ் சேவ்வாகற ம ஆ சார் ஆ சரிங்க சார் வந்து பாருங்கள் சார் கூடிய சீ சீக்கிரமாக வாங்க சார் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறங்க ஆ சரிங்க சார் ஆ சரிங்க சார் தேங்க் யூ சார்